நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோங்க எங்களுக்கு ஒரு வச த குடி பஸ் வசதி கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தலைவலிக்குதுனா ஒரு மாத்திரை வாங்கிறதுக்கு கூட எங்கள் ஊரில் கடை கிடையாது ஒரு கடை இங்கே வச்சுக்குடுத்தால் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஒரு தலை வலிக்கிறது ஒரு வயிற்று வலி ஒரு சோடா குடிக்கணும் அப்படினாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு ஆட்டோ பஸ்ஸு பிடிக்கிணுன்னா கூட எங்கள் ஊரில் ஆட்டோ பிடிக்கிறது சொன்னோம்னா ஃபோன் பண்ணி சொன்னால் கூட சீக்கரம் வரமாட்டாங்க அங்கே போகிறேன் அங்கே போகிறேன்ட்டு போயிடுறாங்க ஒரு டிஃபனுக்கு ஒரு அர்ஜண்ட் ஆபத்துக்கு எதுவும் கிடைக்க மாட்டேக்குது அதனால எங்களுக்கு கொஞ்சம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ரோடு ரோடு வசதியும் கிடையாது ஒரு எ எந்த பஸ்ஸு ஒரு ஒரு ர அதுக்குன்னு ஒரு சைக்கிளில் போகணுன்னா கூட ரோடு சரி கிடையாது அதலாம் கொஞ்சம் க போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் ரொம்ப அவஸ்தையா இருக்குது ஒரு சாப்பாடுக்கு ஒரு அர்ஜண்டாக ஒரு தலை வலிக்கிறது ஒரு ஜொரம் காய்ச்சல் ஒரு முடியாமல் ஒரு பாட்டி படுத்துருக்காங்கன்னாக்க அவங்கள இட்டுன்னு போகணுன்னாக்கா ரொம்ப அவஸ்தையா இருக்குது ஆட்டோவும் வரமாட்டேது பஸ்ஸு வரமாட்டேது அதலாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்